ப்ரோ ஒரு வீடு வந்துட்டு வாடகைக்குப் பார்க்கணும் ப்ரோ நான் வந்துட்டு என் பேர் கெளதம் நான் வந்துட்டு இங்கே நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் காலேஜில் வந்துட்டு ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்ருக்கேன் ஆ இப்போது ரீசண்ட்டாக தான் வந்துட்டு இங்கே ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதனால் எனக்கு வந்துட்டு ஒரு வீடு வந்துட்டு தேவைப்படுது ஒரு வீடு வந்துட்டு ஒன்று பார்த்துக் கொடுக்கணும் நீங்கள் இல்லை நாமக்கல் டவுன்லேயே இருந்தால் ஒரு வசதியாக இருக்கும் ப்ரோ காலேஜுலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரு மூணு கிலோமீட்டருக்குள்ளார இருந்தால் கொஞ்சம் வசதியாக இருக்கும் ஆமாம்மா ம் ரெண்ட்டு என்ன ரெண்ட்டு வந்துட்டு என்ன ரேஞ்சில் ப்ரோ வரும் நான் ஒரு ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஒரு எய்ட் தௌசண்ட்குள்ளார பார்க்கறேன் அதுக்குள்ளார வருமா இல்லை எக்ஸிட் ஆகுங்களா ஆ ஆ ஓகே ஓகே ப்ரோ ஆ ஆமாம் ம் ம் ம் ஆ திண்ணை வருங்களா எனக்கு வந்துட்டு ஒரு சிங்கிள் பிஹெச்கே இருந்தால் போதும் ப்ரோ ஒரு பெட்ரூமு ஹால் கிச்சன் இருந்தால் போதும் பெட்ரூமில் அட்டாச்சிடு பாத்ரூம் இருந்தாலும் ஓகே இல்லை பாத்ரூம் வந்துட்டு ஹாலில் இருந்தாலும் ஓகே தான் எனக்கு அந்த ரேஞ்சில் இருந்தால் போதும் இல்லை நான் இப்போ வந்துட்டு பேச்சிலர் தான் ப்ரோ கல்யாணம் ஆகப்போகுது இன்னும் ஒரு ரெண்டு மாசத்தில் கல்யாணம் ஆகும் ஆ ஆமாம் ப்ரோ இல்லல்லை எனக்கு இப்போ வீடு வந்துட்டு எனக்கு இப்போ உடனே வேணும் எனக்கு வந்துட்டு இப்போ அகமொடேஷன் வந்துட்டு காலேஜுலேருந்து வந்துட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளார நான் வந்துட்டு வீடு பார்க்கணும் ஆ ஆமாம் ப்ரோ டென் தௌசண்ட் ரெண்ட்டு கூட ஓகே தான் அட்வான்ஸுக்கு மட் அட்வான்ஸு எவ்வளோ ப்ரோ வரும் அதில் எதுவும் கன்செஷன் பண்ணுவாங்களா ஏன்னால் அட்வான்ஸு நம்ம ரொம்ப கொடுக்க முடியாது ஒரு ஆறு மாதம் அட்வான்ஸ் வரைக்கும் தான் கொடுக்கலாம் இல்லை அது எதுவும் அதுக்கு மேலே வருமா இல்லை எதுவும் ம் ம் ம் சரி சரி சரி ப்ரோ சரி ப்ரோ ம் ம் சரி சரி ப்ரோ சரி சரி ப்ரோ ம் ஓகே ஓகே ப்ரோ

சரி ப்ரோ நான் வந்துட்டு வர முடியும் எப்போ வர முடியும்னு நான் பார்த்துட்டு சொல்கிறேன் எனக்கு வீடு கொஞ்சம் டீசெண்ட்டாக கொஞ்சம் அமைதியான ஏரியாவாக இருந்தால் போதும் ரெண்ட்டு பத்தா பத்து கூட ஓகே தான் எனக்கு அட்வான்ஸ் மட்டும் நம்ம நேரில் பார்த்து என்னன்னு பேசிக்கலாம் இப்போ அந்த ரெண்ட்டுக்கு மேல் நம்ம ஏதாது மெயின்டனன்ஸ் அந்த மாதிரி ஏதாது கொடுக்கணுமா ப்ரோ

ம் ம் ம் வாட்டர் சார்ஜு வந்துட்டு என்ன ஒரு ஆவரேஜாக எவ்வளோ வரும் ப்ரோ மந்த்லி சரி ப்ரோ சரி ப்ரோ சரி ஓகே ப்ரோ எனக்கு நீங்கள் லொக்கேஷன் அனுப்புங்கள் நான் வர்றப்போ நான் நாளைக்கு காலேஜு முடித்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணிட்டு நான் வந்துட்டு வர்றேன் சரி ப்ரோ ஆ சரி ப்ரோ ஓகே ப்ரோ சரி ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ தேங்க் யூ ப்ரோ